நாங்கள் வந்து பொருள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிருக்கோம் என்ன வாங்கிருக்கோன்னா மிக்சி சிலிண்ட்ரு டிவி ஃபேன் இந்தமாதிரி எல்லா நிறைய பொருள் ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே வாங்கிருக்கோம் எல்லா பொருளுமே வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் கொடுத்துட்ருக்கு இந்த வரைக்கும் எந்த பிரச்சினையும் இல்லாமல் நல்ல படியாக எங்களோடய பொருளெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் மிக்சியும் எந்த பிரச்சினையும் இல்லை நல்லா இருக்குது அப்புறோம் கேஸ் சிலிண்ட்ரு வந்து எல்லாமே எந்த பிரச்சினையும் இல்லை அதுவும் நல்லாருக்குது டிவி வந்து அப்போது பழைய ஒரு பத்து இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேல ஆகும் நாங்கள் டிவி வாங்கி அந்த டிவி இன்னுமே எந்த பிரச்சினையும் இல்லாமல் நல்லபடியா ஒர்க் பண்ணிட்டுருக்கு எங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் தான் அந்த இதில் வந்து கிடச்சிட்ருக்கு நல்ல விதமா தான் எல்லா பொருளுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஒவ்வொரு பொருளுமே வந்து அது அதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது நல்லபடியா நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் எந்த பிரச்சினையும் இல்லை அப்படி இருந்தாலேயும் சின்னசா ஒரு ஏதாவது சின்னசா ஒரு ஏதாவது அந்த ஸ்க்ரூ மாற்றுறது இல்லை அந்தமாதிரி தான் ஏதாவது ஒன்னு வரும் அது மாற்றிட்டாலும் மறுபடியும் வந்து லைஃப் லாங் வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியா அந்த பொருளை நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இனிமேல் நான் இப்போ தான் வீடு புது வீடு இப்போதான் கட்டிட்டுருக்கோம் கண்டிப்பாக வீடு கட்டி முடிஞ்சதுமே எல்லா பொருளுமே வந்து நாங்கள் இன்னும் வாங்குவோம் அத போட ஃபொருளுமே வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதா நாங்கள் இருக்கோம் பொருள் வந்து எப்போயுமே வந்து அமௌண்டு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினாலும் பட் அதோட லைஃப் அப்படிங்கறது வந்து லைஃப் லாங் நிறைய இருக்கும் அப்டிங்கறத நாங்கள் நினைக்கிறோம் எல்லா இப்போ ஃபோனே வாங்கிக்கிட்டாலும் ஃபோனுமே வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டுருப்போம் ரெகுலரா நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருப்போம் எந்த பிரச்சினையும் இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ அந்த பொருள் பிடிச்சதுனால தான் மறுபடியும் இன்னொரு பொருள் நாங்கள் இப்போ அதில் வாங்கறதா இருக்குது அதனால் வந்து எல்லாமே வந்து பொருள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மா ப்ராண்டட் நேம் இருக்கிற ஒ பொருள் வந்து என்ன எனக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்ட்டபுளா இருக்குது நல்லா இருக்கு அதில் தான் நான் இனிமேல் வாங்கப் போகிறதும் வந்து அதோட கம்பெனியில் தான் நான் வாங்குகிறேன் தேங்க்யூ யூஸ்ஃபுல்லாக தான் இருந்து